ஹலோ ஆமாங்க பிரேமா டெக்கரேஷன் தான் சொல்லுங்க சரி ஆ சரிங்க ஆ பண்ணுவோம்ங்க உங்களுக்கு என்ன மாதிரி பூவில் டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்களா ஆ ஆ சரிங்கம்மா நாங்கள் வந்து என்ன மாதிரி பூவில் டெக்கரேட் பண்ணுவோம்னா ஆ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஹைபிரிட் ஃப்ளவர்ஸ் கலந்த மாதிரி பண்ணுவோம் அப்புறம் வந்து ரோஸ்ஸு ரோஸில் வந்து நிறைய ரோஸ் இருக்குதுல்ல இப்போ பட்டன் ரோஸில் பண்ணுவோம் குட்டி ரோஸில் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் பெரிய பெரிய ரோஸில் பண்ணுங்கன்னால் அதிலையும் பண்ணுவோம் மல்லிகைப்பூ டெக்கரேஷனும் பண்ணுவோம் அப்புறம் வந்து இது சம்மங்கி இருக்குது பாருங்க அதிலையும் நாங்கள் பண்ணுவோம் இன்னும் நிறைய பூ பேப்பர் ஃப்ளவர்ஸெலாம் நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுக்கு நல்லா ஒர்ஜினலாக இருக்கணும்ற மாதிரி நல்லாவே லை இருக்கணும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கணும் அந்த மாதிரி வேணுமா இல்லை எப்படி என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றாப்ல நாங்கள் பண்ணுவோம் இல்லை பேப்பர் ஃப்ளவர் டெக்கரேஷனே போதுனாலும் அது மாதிரியும் நாங்கள் பண்ணுவோம்

ஆ சரிங்கம்மா அப்போ நாங்கள் வந்து ஆ சரி உங்களுக்கு என்ன பூ டெக்கரேட் பண்ணணும் ஆ ஓகே இது பட்டன் ரோஸ் வைக்கலாங்களா பட்டன் ரோஸ்லையே ஹார்டின் ஷேப் பண்ணித்தரோம் கொஞ்சம் செலவாகுங்கம்மா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆகும் சரிங்க ஆ கண்டிப்பாங்கம்மா நீங்கள் எப்போயுமே எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெக்கரேட் பண்ணித்தரோம் உங்களுக்கு அது திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எல்லா ஃபங்ஷனுக்குமே நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி தருவோம் உங்களுக்கு பெட்டரா நாங்கள் என்னென்ன தேவை எல்லாமே செஞ்சுக் கொடுக்குறோம் எல்லா ஃப்ளவரையுமே நாங்கள் கலந்து எடுத்துகிட்டு வருவோம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த ஃப்ளவர் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுதோ நீங்கள் சொன்னீங்கன்னால் டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் அந்த ஃப்ளவர்ஸை அதிகமாக வச்சுக்குவோம் நாங்கள் கலர் கலராக பட்டன் ரோஸ் நிறைய எடுத்துகிட்டு வரோம் அப்புறம் பெரிய பெரிய ரோசஸ்ஸும் எடுத்துகிட்டு வரோம் டெக்கரேட் நல்லா பண்ணிக் கொடுக்குறோங்கம்மா நம்பி நீங்கள் செய்யுங்க ஆமாங்க ஆ சரிங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் இந்த நம்பர் தானே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிவிடறேங்கம்மா எல்லா இமேஜஸுமே நான் உங்களுக்கு அனுப்பிவிடறேன் உங்களுக்கு அதே ஹார்டின் ஷேப்பே நான் அனுப்பிவிடறேன் எந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் ஹார்டின் ஷேப் பார்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கோ அந்த ஃப்ளவர்ஸை சொன்னீங்கன்னால் நாங்கள் அதே ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றோங்கம்மா ஆ சரிங்க நான் அனுப்பி விடறேங்கம்மா ம் சரிங்க